என்னப்பா வண்டி வந்தாச்சா எப்பா இதுக்குள்ளே க்ளீன் பண்ணலங்கிற மாதிரி இருக்குது கேபுலேருந்து வந்தோடனே வந்துட்டிங்களா இது கொஞ்சம் க்ளீன் பண்ண மாதிரி தெரியலியே இதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுங்க இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் உள்ளே என்னென்னமோ கொட்டியிருக்குது நீட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணு ஏன்னா இனிமேல் எங்கே போனாலும் வந்தாலும் அப்பயே க்ளீன் பண்ணி ஒரு பேரண்ட்டுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு நீ எங்கே போய்ட்டு வந்தாயோ ஃபஸ்ட்டு வண்டியை க்ளீன் பண்ணி தான் அடுத்த வண்டிக்கு எடுத்துகிட்டு வரணும் சரியா எனக்கென்னமோ நீட்டாக தெரியல பாருங்கள் இந்த இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று ஹேண்ட் வாஷோ இல்லை ஏதோ ஒன்று தண்ணியை துணியில் தொடைச்சி நல்லா சீட்டு உக்காந்தால் எதுக்குன்னா சுத்தம் வந்து எல்லாத்துக்கும் நல்லதுல்லயா அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பத்தில அது கொரோனாங்கிறாங்க என்னென்னமோ காய்ச்சலுங்கிறாங்க நம்ம போகும் போது வரும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து டூட்டி அந்த டூட்டி முடிஞ்சவொடனே நீங்கள் க்ளீன் பண்ணணும் நாங்கள் வந்து எங்கள் இதில் ஏர்றோம் எங்களுக்கு நீட்டாக இருக்கணும் இல்லையா சரி இனிமேலாவது இப்படி பண்ணாதீங்க எங்கே பேரண்ட்டு போகிறாங்களோ வந்தவொடனையே அதை கொஞ்சம் மனசில் கொஞ்சம் நல்லா நல்ல எண்ணமாக வச்சு அதை எதையும் சொன்னதும் கோவமாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு பேரண்ட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு சீக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு காய்ச்சல் இருக்கலாம் அதை நாங்கள் குழந்தையோட வருவோம் இல்லை சின்ன கைக்குழந்தைங்க இல்லை ஒரு வயசானவங்க நாங்கள் வருவோம் ஏன்னா அது வந்து அடுத்தவங்களுக்கு பரவக்கூட சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்றோம்னா நீங்கள் எங்கே போய்ட்டு வருவிங்களோ அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணால் எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்லது அதை நாங்கள் சொல்லி நீங்கள் செய்யக்கூடாது அடுத்தது நாங்கள் போகும் போது டக்குன்னு வண்டி க்ளீனாக இருக்கிற மாதிரி செய்யணும் நெக்ஸ்ட்டு வரும்போது க்ளீனாக இருக்கும் போது வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு நான் கூப்பிடும் போது வரலாம் சரி இப்போ போகலாம்